மேக்சிமம் எல்லாரும் பைக்கை வந்து எப்படி பார்த்துப்பாங்கனா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு சர்வீஸு ஆயில் எக்ஸ்சேஞ்சு அப்படின்ட்டு கம்பெனியில நோட்டிஃபை பண்ணுவாங்க அது எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணி கரெக்டாக டைம் டு டைம் நல்லா ரெடி பண்ணி பண்ணா தான் பைக் வந்து ரொம்ப நாள் வரும் மைலேஜும் நல்லா தரும் அடுத்து வந்து ஆமா லாங்க் டிரைவ் போவும்போது மேக்சிமம் டயர்ட் ஆவும் தான் ஏன்னா வந்து அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காது மேடு பள்ளம் எதாவது இருந்துச்சினா மேக்ஸிமம் பாடி வந்து டயர்ட் ஆவும் எப்படி நாங்கள் வந்து டயர்ட் வந்து ஆப்வியஸ்லி கண்டிப்பாக ஆவும் நடு நடுவில் நிப்பாட்டி டீ கீ காஃபி எதாவது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ப்ரெஷ் ஆயிட்டு அப்படிதான் நம்ம வந்து லாங்க் டிரைவ் போணுன்னா போவோம் விழுப்புடன் வ இருக்கிறது எப்படின்னா பிரிஸ்காக எனர்ஜிட்டிக்காக இருக்கும் போது டீ காஃபி அப்புறோம் இப்போ நிறைய எனர்ஜி ட்ரிங்ஸ்லாம் கிடைக்குது ரெட்புல் கஃபேன் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் குடிச்சிவிட்டு போனா கொஞ்சம் தூக்கம் வராது கொஞ்சம் எனர்ஜிடிக்காக இருக்கும்